ஹலோ சார் வணக்கம் சார் சார் நான் வந்து டூரிஸ்ட்டு பேசுகிறேன் சார் சிவகங்கை டிஸ்டிக்லேருந்து ஒரு டூரிஸ்ட்டு பேசுகிறேன் நீங்கள் கெய்டு தானே சார் நீங்கள் சார் ஒன்றும் இல்லை இந்த கற்பக விநாயகர் கோவில் இருக்குமில சார் அங்கே போகணும் சார் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வரோம் நீங்கள் கெய்டு பண்ணுவீங்களா சார் நாங்கள் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வரோங்க சார் நாங்கள் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பிடுவோங்க சார் காலையில் இங்கே பிரேக் ஃபாஸ்ட் நாங்கள் இங்கே சாப்பிட்டு கிளம்பிடுவோம்

ஆ ஓ ஓ சரி ஓகே ஆ கரெக்ட்டு தான் கரெக்ட்டு தான் சார் அப்போது நீங்கள் எங்களுக்கு அந்த சாப்பாடு மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா காலையில் நல்ல ஹோட்டலில் அதே மாதிரி ஹோட்டலில் வந்து நீங்கள் எந்த பூண்டு இந்த வெங்காயம் அது வந்து நாங்கள் சே சாப்பிட மாட்டோம் சேர்க்கமாட்டோம் சாப்பாட்டில் ஆ அதில் வந்து ஆ

ஆ அதில் வந்து இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்காத ஹோட்டலாக பார்த்து கூப்பிட்டு போனீங்கன்னால் கொஞ்சம் நல்லது ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சரிங்க சார் ஆமாங்க சார் அதுக்கு என்ன எவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்களோ நாங்கள் கொடுத்துடுவோம் ஆ சரி ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே

ஆ போட்டுருவாங்க சார் போட்டுருவாங்க ஆ ஆ சரி சரி ஓகே சரி ஓகே சரி ஆ போதுங்க சார் போதுங்க சார் நான் அட்வான்ஸ் போட்டு விட்டுறேன் நான் உடனே நே நேரில் பேசிப்போம் சார் ஆ சரி சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ்